நான் வந்து எனக்கு டிவி பார்க்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அதில் இந்த கேடிவி அதிலெல்லாம் படம் போடுவாங்க செவ்வாக்கெழமை வெள்ளிக்கெழமையானா சாமி படோம்லான் போடுவாங்க அதுலாம் எனக்கு ரொம்ப பார்க்க பிடிக்கும் அது தவிர பாட்டுங்க நிறையா கேட்பேன் பாட்டுங்க கேட்குறக்க ரொம்ப பிடிக்கும் நல்லா சவுண்ட் வச்சு கேட்பேன் அப்புறோம் குழந்தைங்க கூட சேர்ந்துட்டு கொஞ்ச நேரம் கிட்ஸ் சேனலெல்லாம் பார்ப்பங்க அதுவும் எனக்கு ரொம்ப பார்க்க பிடிக்கும் அதலாம் பார்த்தா வீட்டில் திட்டுவாங்க இருந்தாலும் அதலாம் ரொம்ப பார்ப்பங்க அடுத்தது பாட்டுன்னு எடுத்துகிட்டாக்கா புது பாட்டுகளுக்கு விட எனக்கு பழைய பாட்டுதான் ரொம்ப கேட்க பிடிக்கும் படம் அப்படி ஏதா பழைய படோம்னா நல்லா பார்ப்பேன் புதுசாக அந்தளவுக்கு இன்ட்ரஸ்ட் எடுத்துக்க மாட்டேன்

அடுத்தது ஜோக் காமெடியெலாம் போட்டால் நல்லா பார்ப்பேன் பாட்டுங்க வேணா நல்லா சவுண்டு வச்சு கேட்பேங்க காமெடி புதுசு போட்டாலும் பார்ப்பேன் பழசு போட்டாலும் பார்ப்பேன் இதில் வடிவேல் சார் காமெடினால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வடிவேல் சார் காமெடி நல்லா இன்ட்ரஸ்ட் எடுத்து பார்த்துக்குவேன் கவுண்டமணி செந்தில் அவங்க காமெடியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது படம் பழைய படமாக ஆனாலுமே நல்லா த்ரில்லிங்காக இருக்கணும் ஸ்டோரி நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டில் லிரிக்ஸ்ஸு இதுல்லாம் நல்லா பாத்து கேட்டுக்குவேன் எனக்கும் பாட்டு பாடலாம் ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் அதுலெல்லாம் இன்ட்ரஸ்ட் எடுத்துக்கமாட்டேன் இப்போ அதே சமயம் வீட்டில் படம் பார்த்துட்டு சின்ன சின்ன வேலைகளெலாம் செய்வேன் அடுத்தது கொழந்தைங்ளோட படம் பார்க்குறதெல்லான் நல்லாயிருக்கும் அவங்க கிட்ட அந்த கதையை சொல்லிவிட்டு படம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது பாட்டுக்கு அப்படியேதான் ஃபேமிலியோடெலான் உக்காந்து கேட்குறக்கு நல்லாயிருக்கும் நல்லா சவுண்ட் வெச்சு கதவல்லாம் சாற்றி கேட்கம்போது நல்லாயிருக்கும் பாட்டுங்கும்போது பேஸ்லாம் கம்மி பண்ணிவிட்டுதான் கேட்பேன் கொழந்தைங்க இருக்கிறக்கு சவுண்டு வேணால் வெச்சுக்குவோம் ஆனால் பேஸ் கொஞ்சம் கம்மியாகதான் இருக்கும்ங்க வால்யுமெலாம் எப்போவுமே எக்ஸ்ட்ராவாகதான் வெச்சுக்குவோம் படம் படன்னு எடுத்துகிட்டா சாமி படோலாம் போட்டாகங்கன்னால் சவுண்டு கம்மியாகதான் வெச்சு கேட்போம் மற்றபடி வேறு ஏதாவுது த்ரில்லிங்காந ஃபைட்டு ஃபைட்டுன்னு வந்துட்டால் நான் மாற்றிருவேன் ஃபைட்டெல்லாம் அந்தளவுக்கு இன்ட்ரஸ்ட் எடுத்து பாத்துக்க மாட்டோம் இதே பேய் படோலாம் போட்டாங்கள்னால் நல்லா பார்த்துக்குவேன் எனக்கு பேய் படோம்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் தனியாக பார்க்க மாட்டேன் இன்னையும் தனியாக பார்க்கணுன்னா பயோம்தான்